ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து பதினாறு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்து பதினேழு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து அஞ்சு ஒன்பது பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு பதிமூணு பதினொன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி மூணு